பதினாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இருபத்தி ஆறு அஞ்சு ஆயிரத்தி எண்நூத்தி தொண்ணூத்தஞ்சு முப்பத்தொன்று ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று பதினாலு ஏழு ஆயிரத்தி எண்நூத்து நாற்பதஞ்சி பதனேழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத் தொண்ணூற்றொம்பது